எனக்கு ஒரு ஒரு பன்னெண்டு வயது இருக்கும் அந்த சமயத்தில் ஸ்கூல்லாம் க க எக்ஸாம் முடிச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது சார் போட்டுக்கு போகலாமேன் சொல்லிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கறவங்க போட்டுக்கு ஆள் இல்லைப்பா வாப்பானு கூப்பிட்டாங்க நான் கூட சரி போகலாமே போனால் எதாதுகே செலவுக்கு காசு கிடக்குமேனு சொல்லிட்டு போட்டுக்கு போனேன் பார்த்திங்கனா இப்போ ஃபஸ்ட் டைமில் வந்து எனக்கு எங்கள் அப்பா அண்ணலாம் சொல்லுவாங்க போட்டுக்கு போகாத தம்பி போனாக்கா உனக்கு வாந்தி வரும்பா உன்னால மீன் பிடிக்க முடியாதுனு சொல்லுவாங்க நானும் சரி நமக்கு அப்பாஅம்மா சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன் சொல்லிட்டு போவேன் போயிட்டு அந்த ரால் ஒளினு சொல்லுவாங்க அந்த ரால் பிடிக்கிற வலை அதில் ரால் இப்போ பிடிக்கும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் ரால்லாம் அப்படி வலையில் பத்தம் போது நல்ல பெரிய பெரிய ராலா வரும் அப்படி பிடிக்கும் போது எனக்கு நல்ல காஸுகள் நிறைய கிடைச்சிது அப்போ ஆனால் அந்த டைமில் நம்ம வாந்தி எடுத்தந்தான் பட் இருந்தாலும் அதை நான் கேர் பண்ணிக்கலை எனக்கு பழகிடுச்சு வாந்தி எடுத்து போட்டுக்கு போகிறதெல்லாம் பழகிடுச்சு அதுக்கப்புறோம் அதான் ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டுக்கு போனது அதுக்கப்புறோம் நான் நல்ல வேலை செய்ய பார்த்துட்டு அவங்க மூலிமா அந்த ஓனர் வந்து என்ன கூப்பிடுவாங்க மறுபடியும் வீட்டில் தாப்பா இருக்கிற வா போட்டுக்கு போகலான் சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அப்படி நான் கண்டினியூவாக சரி போட்டுக்கு போக ஆரம்பிச்சது அதுக்கப்புறோம் பார்த்திங்கனா வந்து இந்த சுருக்கு வலைனு சொல்லுவாங்க அந்த அந்த டைமில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு ஏழு காலக்கட்டங்களில் வந்து சுருக்கு வலையும் இப்போ அப்போ சின்ன வயசுலே போயிருக்கேன் அப்போ நிறைய மத்தி மீன் சொல்லுவாங்க மத்தி மீன் நிறைய பிடிச்சிருக்கோம் அது நல்லாயிருக்கும் நல்ல ஒரு நல்ல என்ஜாய்மென்ட்டாக இருந்துச்சு அந்த டைமில் எல்லாம் சின்ன வயதில் மீன் பிடிக்கிறது அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் மீன் பிடிக்க கற்றுக்கிட்டு அதே மாதிரி இப்போ காலேஜிக்கும் போயிட்டு படிச்சிக்கிட்டு நல்ல ஒரு நல்லாயிருந்துது சூப்பர் நல்லா இருந்தது அந்த லைஃபு மீனை பிடிச்சிக்கிட்டு காலேஜிக்கும் போயிக்கிட்டு நல்லா படிச்சிக்கிட்டு அதுக்கப்புறோம் பார்த்திங்கனாக்கா இப்போ பெரிய போட்டுக்கெல்லாம் சின்ன அப்படி காலம் போய் பெரிய போட்டுக்கு போக ஆரம்பித்து அதில் கல்யாணம் கல்யாணம் பண்ண பிறகு பெரிய போட்டுக்கு தான் போக ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி பெரிய போட்டுக்குலான் நான் போகலை பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பெரிய போட்டுக்கு போக ஆரம்பிச்சன் அதுலேயும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கஷ்டமாகந்தான் இருந்துது அதில் வாமிட் வந்துது எனக்கு ஏன்னா சின்ன போட்டுக்கு போய் கேப் ஆகிருச்சி அந்த கேப் ஆனால் பிறகு பெரிய போட்க்கு போகும் போது வாமிட் வந்துது எனக்கு அதில் பார்த்திங்கனா வந்து எனக்கு அந்த வாமிட் அதில் சின்ன போர்ட்டில் பிடிக்கிற வலைகள் வந்து வித்தியாசமா இருக்கும் பெரிய போட்டில் பிடிக்கிற வலைகள் வித்தியாசமா இருக்கும் அதில் பார்த்திங்கனா பெரிய போட்டில் வந்து வலைகள் வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும் தண்ணி உள்ளே இந்த குகை உள்ளே இப்படி மீன் உள்ளே அடஞ்சால் எப்படி இருக்குமோ அத அந்த மீன் பிடி தான் பெரிய பெரிய இழுப்பு வலை வலை அதில் நிறைய மீன்கள் கிடைக்கும் பெரிய போட்டில் ஒரு கரெட்டாக நல்லா சொல்லனா சொல்லனாக்கா நல்ல ஒரு மீன் பிடி தொழில்னு சொல்லனாக்கா அந்த தொழில் தான் நல்லா பிடிக்கும் எனக்கு இங்கே இப்படியே ஒரு ஒரு சமையம் வந்து மீன்கள் பிடிக்கிறதுக்காக இரவு நேரத்தில் வலை வலைகளை தண்ணியில் இறக்கிட்ருக்கோம் அந்த சமயத்தில் வந்து ஒரு இரண்டு சுறாமீன்கள் வந்து தண்ணி உள் வலையில் மாட்டிகிட்டுருந்துருக்கு அது எங்களுக்கு எதோ ஒரு மீன் எதோ வலைகள் எதோ பார்ல தான் மாட் மாட்டிகு மாட்டிக்கிடிச்சோ சொல்லிட்டு நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம் வலையை கிளப்ப முடியல எங்களால் அப்போ தான் நம்ம வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கிளப்புனோம் அப்படி சிரமப்பட்டு கிளப்பும் போது எங்களுக்கு கிடச்சது அந்த மூன்று சுறா மீன்கள் கிடைத்தது ஒவ்வொரு சுறா மீனும் ஆறடி ஏழடி சைஸாக இருந்தது அதை இப்போ அதை நாங்கள் இருவர் மட்டும் அந்த சுறா மீனை இழுத்து எங்கள் போட்டில் ஏற்றுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு தூக்கினோம் ரொம்ப ஒரு அந்த ஒரு நிமிடம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு என்ஜாய் என்ஜாயிமென்ட்டாக இருந்துது எனக்கு ஸோ அது நிறைய காசு கிடச்சிது அந்த டைம்லேயும் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துது இதனால வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி